எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து மகாமக குளம்ங்கிறது ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து நீச்சல் அடிக்கலாம் ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் இப்போ வந்து அசுத்தமான நீர் இருக்கிறனால அதை வந்து எதுவும் பண்ண முடியாது ஆனால் எனக்கு வந்து கடல் கரையில் நீச்சல் அடிக்கத் தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு இதுவரைக்கும் நீச்சல் அடிக்க தெரியாது இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு கற்று கொடுத்துருக்காங்க இப் நியூ அது இருந்தும் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது ஏன்னால் எனக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை அதனால வந்து எனக்கு நீச்சல் அடிக்கத் தெரியாது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஆறெலாம் இருக்குது அரசல் ஆறு காவேரி ஆறு அதுக்கப்புறம் வந்து மகாமக குளம் நிறைய குட்டை எல்லாம் இருக்குது அந்த ஆறுலாம் நான் வந்து போய் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வாக் அந்த மாதிரி தான் இருக்கும் நடக்கிற தூரத்தில் தான் இருக்கும் அரசல் ஆத்துலெலான் நான் போயிருக்கேன் ஆனால் வந்து இப்போது மே மாசம்ங்கிறதுனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் நான் திருவிழா சமயம் அப்போலாம் நான் போய் பார்த்துருக்கேன் அந்த அரசல் ஆத்தில் காவேரி ஆறும் இங்கே தான் இருக்குது காவேரி ஆறு வந்து நான் படித்த காலேஜு நான் படித்த கல்லூரி மகளிர் மேல்நிலை பள் மகளிர் மேல்நிலை கல்லூரி கும்பகோணத்தில் தான் அது பக்கத்தில் இருக்குது அந்த காவேரி ஆற்றில் வந்து நமக்கு வந்து தண்ணியும் இப்போ அதிகமாக இல்லை ஆனால் வந்து மகாமகம்னு இப்போது ஒன்று வரும் பிப்ரவரி மாதம் அந்த மகா மகத்தில் வந்து நிறையா ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க விழாக்காலங்களெலாம் வைப்பாங்க இப்போ கூட இருபத்தி நாலாம்தேதி மகாமகம் அப்படிங்கிற ஒரு பெரிய திருவிழா நடக்கப்போகுது